ஏன் கருத்து சொல்ல ஹலோ நான் இந்த அரசியலை பற்றி பேசணும் முக்கியமாக எனக்கு அதுதான் நம்ம வந்து பிள்ளைங்க வந்து முன்னேறணும் நம்ம பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் நம்ம வந்து மக்கள் தொகையில் வந்து யாருக்கு யாருக்கும் பொறாமையா பிடிச்சிருக்கு அந்த மாதிரில்லாம் இருக்காமல் நேர்மையாக நடந்து நேர்மையாக போயிடணும் எல்லோருமே நம்ம நம்மள்து தான் எல்லோருமே அப்படின்னு நினைக்கணும் ஜெயலலிதா அம்மா எப்படி நம்ம மக்கள் நம்ம பொ பிள்ளைங்க அப்படின்னு நினச்சிகின்னு முட்டை போட்டாங்க சாப்பாடு செஞ்சு போட்டாங்க இப்போ வந்து எல்லாம் அவங்க அதுக்கான சப்பலைலாம் செஞ்சாங்கள் அதுக்கு முன்னெயெல்லாம் எங்களுக்கு அந்தமாதிரி சப்பலை செய்யலை அங்கே வந்து சுசைட்லேருந்து அங்கேருந்து வரும் பெனாத்தல்லேருந்து பெனாத்தல்லேருந்து வரும் பெனாத்தல்லேருந்து வந்துச்சுன்னா சாப்பாடும் எப்போ எப்போன்னு கோதுமை தான் வரும் கோதுமையை பொங்கி ஒன்று மாற்றி மாற்றி தூக்கி கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க அதைதான் நாங்கள் சாப்பிடுவோம் இப்போல்லாம் நிறைய திட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க அதைவிட இன்னும் இப்போ இன்னும் இருக்கற இருக்கற வர வர நல்ல திட்டமெல்லாம் போட்டுக்கிறாங்க பரவாயில்ல அந்த திட்டமெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இப்போ பிள்ளைங்க வந்து தூரமாக போய் படிக்கக்கூடாது நம்ம கிட்டத்துலேயே படிக்கணும் கிட்டத்துலேயே இருக்கணும் அந்த திட்டந்தான் நமக்கு இப்போ வந்து எங்களுக்கு என்ன வேணுன்னாக்கா மா நம்ம ஜே ஜேசி பிள்ளைங்களுக்கு தாசில்தாராகணும் வக்கிலாகணும் இது மாதிரில்லாம் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும் நம்ம வந்து ஒன் இயருக்கு ஒன்றுமே ஏற்பாடு கிடையாது அந்த ஏற்பாடு இல்லாமல் எல்லாம் பிள்ளைங்க படிச்சுட்டு படிச்சுட்டு சென்ட்ரிங்கு வேலைக்கு போதுங்க ஐநூறு ரூபா கூலிக்கு பணம் கட்டி படிக்க வச்சு லட்சம் கணக்கில் பணம் கொண்டு போய் கொடுத்து அந்த லட்சங்கணக்கில் பணத்தையே வாங்க முடியாத அதுங்க வந்து கோளையாக போய் குடிகாரனாக போய் அப்படியே வீட்டுல சண்டைப் போட்டு சாடிப் போட்டு உள்ளதுங்க ஒரு கூலிக்காரனா ஆயிருச்சுங்க இப்போ அடிமையாக கூலிக்காரனாக ஆயிருச்சுங்க அந்தமாரிலாம் எங்களுக்கு இனிமேல் இருக்கறகூடாது எங்கள் பேரப் பசங்களுக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு எதாது வேலைப் போட்டு அதுங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலைப் போட்டு அதுக்கு தகுந்தமாரி படிக்க வைக்கணும் அதுமாரி அராங்கம் அரசாங்கம் எங்களுக்கு தேவைப்படுது எங்களுக்கு முன்னேறனும் நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்கணும் அந்த படிப்பு இல்லாமல் போயும் அந்த வேலை இல்லாமல் போயும் ஒவ்வொன்று கூலி வேலை செஞ்சுக்கின்னு மெட்ராஸ்க்கு ஓடுறதும் இந்தாண்ட திருப்பூருக்கு ஓடுறதும் இந்தாண்ட கோயபுத்தூருக்கு ஓடுறதும் அங்கேங்க ஓடி ஓடி புழைக்கிதுங்க அதனால் எங்கள் வீட்டு பிள்ளைங்க எங்கள் எதிர்க்கவே இருக்கணும் எங்களுக்கு அந்த மாதிரி பள்ளி சாலை நடத்தணும் ஏ நல்லா பெரிய படிப்புக்கு ஏற்பாடு பண்ணணும் அது மாதிரி படிக்கணும் என் பிள்ளைங்கெல்லாம் பேரப் பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அதனால் அரசாங்கம் வந்து எங்களுக்கு மேலும் மேலும் மேல்நிமைப்படுத்தி நாங்கள் நல்ல முறைல செயல்படணும்